எங்கள் ஊர் லைப்ரரி ஒன்று இருக்குங்க அந்த லைப்ரரியில வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு புக்கு ரொம்ப ஃபேமஸ்ஸான புக்கு யாருமே கண்ணுல காட்டமாட்டாங்க அந்த அளவுக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் எடுத்துகிட்டு போய் படிச்சிவிடுவாங்க ஒரு புக் வந்து பார்த்திங்கன்னா கம்பராமாயணம் இன்னொரு புக் வந்து பார்த்திங்கன்னா மகாபாரதம் இந்த ரெண்டு புக்குமே வந்து எங்கள் ஊரில் இருக்கிற எல்லாருமே பெரியவங்கள்லேந்து சின்ன வயசில் சின்னவங்கலேந்து எல்லாமே படிக்க ஆரம்பிச்சிவிடுவாங்க அந்த புக் வந்து யார் கையில இருக்குன்னே தெரியாது அந்த அளவுக்கு அந்த புக்கில படிப்பாங்க அத மாரி எங்கள் ஊர் சைடுலலாம் வந்து பார்த்திங்கன்னா கதை புக் கொஞ்சம் நிறைய படிப்பாங்க சின்ன பசங்க எல்லாம் வந்து டீச்சர்ஸு அப்புறம் ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் கூட வந்து மதியம் புக்ஸ் வந்து படிச்சிவிட்டு போவாங்க போயம் போயட்ரி இந்த மாரி புக் எல்லாம் கூட எங்கள் ஊர் சைடில் நிறைய படிப்பாங்க சின்ன பசங்க அதுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கம்பராமாயணம் புக் வந்து பெரியவங்க நிறைய படிப்பாங்க மகாபாரதம் புக்கும் வந்து பெரியவங்க படிப்பாங்க ஆனால் இப்போலாம் வந்து நானும் படிக்க ஆரமிச்சிருக்கேன் அந்த புக்கை நல்லா இருக்கு அந்த புக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கு அப்புறம் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸான இப்போ ஒரு படம் ஒன்று வந்துச்சே பொன்னியின் செல்வன் அந்த படம் வந்து ப வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் அந்த புக்கை தேட ஆரம்பிச்சிவிட்டாங்க எங்கள் ஊருலலாம் கூட வந்து தேடுனாங்க அந்த புக்கு பொன்னியின் செல்வன் புக்கை நானும் அந்த புக்கை பார்த்து படிச்சிருக்கேன் நல்லா தான் இருந்துச்சு